நான் வந்து திங்கள் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் அப்புறம் சாட்டர்டே சண்டே மட்டும் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே எங்கயாவது போவேன் அதுவும் பைக்கில் போவேன் அப்படி போகும்போது நிறைய இது நிறைய இடத்தை சுற்றி பார்த்துட்டு போவேன் அப்புறம் சுற்றி பார்த்துட்டு போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்போது நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன் மூணாரு கேரளா வயநாடு கொடிவேரி குண்டேரிப்பள்ளம் பண்ண ப பண்ணாரி இந்தமாதிரி நிறைய இடத்துக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கேன் அந்த அனுபவம் நல்லா இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பைக்கில் போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் சூப்பராக இருந்தது